வணக்கம் வேலை அல்லது பள்ளிப் போன்ற பிற கடமைகளுக்கு இடையில் நீச்சல் பயிற்சியை மேற்கொள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல வேலை நாட்கள் அல்லது பள்ளி நாட்களில் நமக்குப் பள்ளி வேலை அல்லது அலுவலக வேலை இருக்கும் அந்த அதுபோன்ற நாட்களில் நம் தெ தினமும் மாலையில் ஒரு அரைமணி நேரம் நீச்சலுக்கென்று ஒதுக்க வேண்டும் அலுவலகத்தில் இருந்தோ அல்லது வே பள்ளியில் இருந்தோ வரும்பொழுது சிறிது நேரம் நாம் நீச்சல் பயிற்சி எடுக்கும்பொழுது நம் மனது லேசாகும் அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை அ அளிக்கும் இது தவிர விடுமுறை நாட்களில் நாம் ஒரு இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணிநேரம் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டால் அது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் அதுபோன்ற நாட்களில் விடுமுறை நாட்களிலும் நாம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் சேர்த்து நீச்சல் செய்து கொள்ளலாம்